எங்கள் ஊர் கிருஷ்ணகிரி அங்கே சொல்லப் போனோன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபெசிலிட்டி எங்களுக்கு டிரெயின் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது இங்கே டிரெயினில் போவணுன்னு ஆசை இருக்கு பட்டு டூல்ஸ் டூரிஸ்ட் பிளேஸ் போவணுன்னு ஆசையாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் பட் எங்கள் ஊர் சைடில் டிரெயின் இல்லாததுனால் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் பஸ்லதான் போவணும் பஸ் வந்து டைமிங்க்கு கிடையாது நாங்கள் போவணுன்னு நெ இப்போ ரீசெண்ட்டாக நாங்கள் நாகூர் போவணுன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் பட்டு டிரெயின்லன்னா ஈஸியாக போயிட்லாம் பஸ்லன்னா நிறைய பஸ்ஸஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் டிரெயின்க்கு வெயிட் பண்ணுறோம் எப்போ அது அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்போ கொண்டு வருவாங்கன்னு தெரியலை டிரெயின் வந்து இப்போ ஒன்று நாங்கள் ராயகோட்டையில் போய் ஏறனும் இல்லைன்னா ஒசூர் போவணும் இல்லை தர்மபுரி போவணும் எங்களுக்கு கிருஷ்ணகிரிலாம் இல்லை டிரெயின் ரெயில்வே கிடையாது பஸ்லதான் போகணும் பஸ்ல வந்து எப்போவும் கூட்டமாக இருக்கும் எங்கள் கிருஷ்ணகிரியில பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கிற பஸ் பேஸ் ரோட் வே எதுன்னா எங்கள் ராயக்கோட்டை ஃபிளை ஓவரில் ரொம்ப எப்போவுமே டிராஃபிக்காக இருக்கும் அங்கே சிக்னல் வந்து அப்போ போடுவாங்க சிக்னல் போட்டால் எல்லாரும் கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போகறாங்க வராங்க பட் பார்த்தோன்னா அப்பப்போ அவங்க சிக்னல்ஸ் எடுத்துட்றாங்க அப்படி இருக்கும் போது ஸ்கூல் ஸ்டூடென்ட்ஸ் டிராவல் பண்ணுறதுக்கும் நடந்து போகிறவங்களுக்கும் ந நிறைய பிரச்சனையாக இருக்கு இங்கே ஃபிளை ஓவரில் கொஞ்சம் சிக்னல் கரெக்ட் பண்ணனும்ன்னு நினைக்கிறேன் அப்புறம் சிங்கிள் இந்த சிக்னல் பிரச்சனையை தீர்த்து வச்சா நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த டிரெயின் ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வந்தா நிறைய பேருக்கு அப்புறம் ஒசூருக்கு இதுக்கு வேலைக்கு போகறவங்க பெங்களூர் போகறவங்களுக்குலாம் டிரெயின் இருந்தால் சீக்கிரமாக போயிடலாம் பஸ்க்காக வெயிட் பண்ணி அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பட் நாங்கள் போவணுன்னு நினைக்கிற ஊருக்கு ரொம்ப ரேரான பஸ்தான் இருக்கு லாங் பிளேஸஸுக்கு போவணும் பட் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே நிறைய நேரம் இருந்தால் எப்போ நாம போய் சேர்றதுன்னு கஷ்டமாக இருக்கு ஸோ இந்த இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும்